ஹலோ அனந்தம்மாள் ஹோட்டலுங்களா டிஃபன் ஆர்ட்ரு பண்ணிருக்கேங்க ஆமாம் த இதை நாங்கள் வந்து வீடு மாறிவிட்டோம் நாங்கள் வேறு வீடு அந்த பழைய அட்ரஸுக்கு வேணாம் இப்போ புது அட்ரஸ் வரமுடியுங்களா ஆமாம் புது அட்ரஸு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த அட்ரஸில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க அந்த பழைய அட்ரஸ் வந்து இது இதுக்கப்புறம் வேண்டாங்க நாங்கள் வீடு இல்லை இந்த புது அட்ரஸில் வந்து இனிமே டெய்லி கொடுத்துருங்க எங்களுக்கு டிஃபன் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணும்போது ஆ சரி ஓகே